ஹலோ யூசப் ஹோட்டலுங்களா என் பெயரு விவேகானந்தன் நான் சாலம் விழுப்புரம் சாலம்மேட்டுலருந்து கால் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு ஃபங்ஷன் இருக்குது ஸோ உங்கள் ஹோட்டலில் ஹோம் டெலிவரி பண்ணுவிங்கன்னு கேள்விப்பட்ட இப்போது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்கும் உங்கள் ஹோட்டலில் ஓ அப்படிங்கள ஸோ முகல் பிரியாணிங்கல ஓகே நல்ல இருக்குமா அந்த பிரியாணி ஓகேங்க ஸோ எங்கள் வீட்டில் ஒரு ஒரு முப்பது பிரியாணி தேவைப்படுது ஸோ ஆமாங்க ஸோ அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணுற ஸோ அட்ரேஸ் அட்ரஸ்ங்கல ஓகே அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறங்களா ஓகேங்க நம்பர் முப்பத்தி அஞ்சு மாரியம்மன் கோவில் தெரு சாலம்மேடு விழுப்புரம்ங்க ஸோ இந்த அட்ரஸ் தான் ஃபுட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்துவங்க பார்சல் வந்து பண்ணி வரும் போது கொஞ்சம் சீல்டா பண்ணி எடுத்துட்டு வாங்க ஓகேங்க ஃபுட் நல்லா இருந்துது சாப்பிடுட்டு ஃபுட் நல்லா இருந்துச்சினா ரிவ்யூ கொடுக்குறேன் தேங்ஸ்ங்க